கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவமாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்கள் வந்து நம் நாட்டின் கண்கள்னு சும்மா சொல்லல பெண்கள வந்து நல்லா மதிக்கணும் எங்கல் கலாச்சாரத்தில் பெண்கள நல்லா மதிப்போம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் பெண்களோடய முன்னுரிமை கொடுத்தம்ன்னா அவங்ககிட்ட இருக்கிற திறமையை தெரிஞ்சுக்கலாம் ஆண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கறாங்க பெண்களுக்கும் சமமாக முன்னுரிமை கொடுத்தீங்கனா தான் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களோடய ஆசாபாசம் எல்லாமே தெரியும் அத தெரிஞ்சுகிட்டம்னாதா இ நம்மளோடய கண் பண்பாட்ட வந்து வெளியே சொல்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும்